நட்சத்திரங்களோடய பிரபஞ்சத்தை படிப்பதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்கிறீர்கள்ன்னு கொஷின் கேட்டுறிக்குறீங்க என்ன இதில் வந்து நட்சத்திரங்கள் மற்றும் பிரபஞ்சம் அப்படின்னா இது வந்து ஒரு வானத்துல இருக்கிற ஒரு நிகழ்வு நடக்கிறது இப்போ நட்சத்திரம் அப்படின்னா என்ன சொல்கிறோம் அதை வந்து நம்ம நைட்டில் பார்ப்போம் அதாவது இரவு நேரத்தில் அது வந்து நல்லா வெளிச்சமாக இருக்கும் அந்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா நம்ம கண்ணுக்கு என்னமோ சின்னதாக தெரிஞ்சாலும் அது வந்து சூரியனை விட பல மடங்கு பெரியதுன்னு நம்ம புக்கில் படித்திருக்கோம் ஓகேங்களா இந்த பிரபஞ்சத்தில் வந்து நிறைய கோள்கள் வந்து நிறைய இருக்குது அது வந்து ஒன்பது கோள்கள் சொல்லுவாங்க அதாவது சனி வியாழன் வெள்ளி அப்பறம் செவ்வாய் ஒவ்வொரு கோளும் ஒவ்வொரு தன்மையைக் கொண்டது சரிங்களா இப்போ பூமி எடுத்துக்கிட்டீங்கன்னால் அதுவும் ஒரு கோள்தான் அந்த பூமிக்கு ஒரே ஒரு துணைக்கோள் நிலவும்பாங்க சரிங்களா அந்தச் செவ்வாய் வந்து செவ்வாய் வந்து எந்த கலரில் இருக்கும் அப்படின்னா சிவப்பு நிறமாக இருக்கும் சரிங்களா அந்த வியாழன் என்றது அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கோள் அதாவது பூமியை விட மிகப்பெரிய கோள்தான் வியாழக்கோள் வியாழன் சரிங்களா வியாழன் மிகப்பெரிய கோள் அது பூமி வந்து சூரியனுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு சூரி பு புதன் மிக சிறியதாகவும் மிக அருவில் இருக்கக்கூடிய கோளும் வந்து புதன்தான் இப்போ நட்சத்திரங்கள் அப்படின்னா அது மின்னக்கூடிய தன்மை கொண்டது அதாவது யா அந்த நட்சத்திரங்கள் வந்து சூரியனிடமிருந்து ஒளியைப் பெற்றுக்கொண்டு இரவு நேரத்தில் அதுவே அந்த வே அந்த ஒளியை வெளியிடும் தன்மையைக் கொண்டதால் அது நல்லா பிரகாசமாக காட்சியளிக்கிறது அது வெண்மை நிறத்தில் இருப்பதால் அதைப் பார்ப்பதற்கு நம் மிகவும் அழகாக இருக்கிறது இப்படி இருக்கிறப்ப நம்ம அதை வந்து கொழந்தைகளுக்கு வந்து நட்சத்திரம் காட்டி சோறு ஊட்டலாம் அப்புறம் வந்து அது வந்து அதோடய தன்மையை நம்ம வந்து மற்றவங்களுக்குச் சொல்லலாம் அது உலகத்துக்கு வெளிச்சமும் தருது நிறைய நன்மை அதனால் நம்மளுக்கு கிடைக்கிது